கலாச்சாரம்ன்றது முன்ன வந்து நல்லா அரிசி பருப்பு இதெல்லாம் வந்து சமைக்கிறது வந்து நெல்லு குத்தி இதில் அர இது பண்ணிதான் சமைப்பாங்க இப்போ மிக்ஸி எல்லாம் கிரைண்ட்ரூம் வாஷிங் மிஷின் இந்த மாதிரி துணி துவைக்கிறதே இப்போ வந்து வாஷிங் மிஷினில் துவச்சிட்டு உட்காந்துட்டு அவங்க பாட்டுக்கு சொகுசான வாழ்க்கையே தேர்ந்தெடுத்துப்பாங்க மற்றபடிகி இங்கே ஒரு குழம்பு வைக்கினுனாலே முன்னலாம் வந்து அம்மியில அரைச்சி குழம்பு வைப்பாங்க இப்போ குழம்பு வந்து மிக்ஸியில போட்டு கிரைண்ட்ரு அது இதுன்னு யூஸ் பண்ணி டெக்னலாஜி வளர வளர ஜனங்களும் வளர்ந்துகொண்டே போறாங்க மற்றபடி இங்கே கம்மியூனிட்டி பேசிக்களாக பார்த்துங்கலன் முன்னலாம் தீண்ட தகாதவர்களை வந்து வீதியில செருப்பு போட்டுகிட்டு வரக்கூடாது குடிக்கிறத்துக்கு தண்ணி கேட்டால் கையில ஊற்றுவாங்க அந்த கலாச்சாரலா இப்போ ஓரளவுக்கு மாறி போய் இருக்கு ஒரு தகவல் சொல்லணுனா கூட முன்ன லெட்டரில் போட்டு தகவல் சொல்லுவாங்க இப்போ ஃபோனுன்ற மூலமாக வந்து தகவல் நுட்பங்கள் அதிகமாக இன்க்ரிஸ் ஆயிருக்கு தொழில் வளர்ச்சி அதிகமாயிகிட்டே போது இப்போ வீதியில நடந்து போனாக்கூட ஓரளவுக்கு முன்ன வந்து அவங்க ஏன் இந்த வீதிக்கு வராங்க தாழ்த்தப்பட்டவங்க இந்த விதிகுள்ளே வரக்கூடாது டீ கடையில இந்தமாதிரி டம்ளர்ல்லாம் கொடுக்க மாட்டாங்க தனியாக கப்பு ஊற்றுவாங்க இப்போ அந்த டம்ளரு நிறைய மாற்றங்கள் கலாச்சாரத்தில் மாறி கொண்டே போது அதனால் இப்போ இருக்கிற ஜென்ரேஷனில் மாற்றிட்டு வருது ஓரளவுக்கு தொழில் நுட்பமும் அதாவது நல்லா சேர்ந்து செய்யறாங்க சேர்ந்து செஞ்சிகிட்டு வாரங்க இதனால்தான் கலாச்சாரமும் தொழில் நுட்பமும் ஓரளவுக்கு முன்னேற்றம் அதிகரிச்சு இருக்கு மற்றபடி இங்கே சொல்கிற அளவுக்குன்னா இன்னமும் அது இருக்கு இருந்தாலும் ஓரளவுக்கு மாற்றம் செஞ்சிகிட்டு இருக்காங்க வாழ்க்கையில மாற்றம் தானே தீராத ஒன்று அந்த போல மாறி கொண்டே போது கலாச்சாரம் பண்பாடும் மேலும் மேலும் வளர்னும் அந்த வளர்றதுக்கு சிறந்த உதாரணம் இந்த ஃபோனுன்னு எடுத்துக்கலாம்